நான் அடிக்கடி செல்லும் நூலகம் என்று பார்த்தால் எங்கள் ஊரில் உள்ள பொது நூலகம் அரசு நூலகமாக இருக்கக்கூடிய இந்த பொது நூலகத்துறையினுடைய நூலகத்திற்கு நான் சென்று பா சொல்லுவேன் அப்படி செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய புத்தகங்களையும் தினசரி நாளிதல்களையும் எடுத்து படித்துவிட்டு அங்கே நான் ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் அங்கே நான் வந்து அங்கேயே நேரத்தை செலவிடுகிறேன் அப்படி செலவிடுவதனால் எனக்கு வந்து பல செய்திகளை அறிந்துக்கொள்ள முடிகிறது பல புத்தகங்களை படிக்க முடிகிறது அந்தமாதிரி வந்து இருக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் நான் நான் அந்த நூலகத்திலே உறுப்பினராக இருப்பதினால் நான் அங்கேருந்து நூல்களை எடுத்து வந்து வீட்டில் தினமும் என்னால் படிக்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு நூலகத்திற்கு அரசு பொது நூ நூலகத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் அப்படி செல்லும்போது என்னால் என்னுடைய அறிவையும் என்னுடைய என்னுடைய முயற்சியினால் என்னால் பெற்றுக்கொள்ள முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு நூலகத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் நான் வந்து எங்கள் வீட்டிலேயும் தனியாக பல நூல்களை வாங்கி வைத்து என்னால் முடிந்த அளவிற்கு என்னுடைய வருமானத்திற்கேற்ப சில நூல்களையும் வாங்கி வைத்து நான் ஒரு நூலகம் போல் நான் வந்து செ அதில் நான் நடத்திக் கொண்டிருக்கிறேன் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட இன்னும் பல அறிய நூல்களையெல்லாம் வாங்கி வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு நூல்களெல்லாம் இப்போது வாங்குவதற்கு எனக்கு போதிய வசதிகள் இல்லையென்றாலும் என்னால் முடிந்த அளவிற்கு நான் நூ நூல்கள் கண்காட்சிகளுக்கு செல்லும்போது அங்கே நான் வந்து நூல்களை வாங்கி வந்து என்னால் முடிந்த அளவுக்கு சிறிய சிறிய தொகைகளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நூல்களாக பார்த்து வாங்கி வைத்து என் வீட்டில் வைத்திருக்கிறேன் நூலகம் போல் வைத்திருக்கிறேன் நான் படிப்பது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைகளையும் படிக்க வைப்பதற்கு ஒரு சிறு தூண்டுதலாக அந்த ந லைப நூலகத்தை நான் வந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்படி மட்டுமில்லாமல் சிலர் வந்து கேட்பார்கள் பார்த்துவிட்டு இவ்வளோ புக்கு வச்சிருக்கீங்களே எங்களுக்கும் கொடுங்க நாங்களும் படிச்சிட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்பார்கள் அவர்களுக்கும் இரவங் கொடுத்து நான் அவர்களையும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நூலகமாக என்னுடைய வீட்டில் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கனவு எ கனவு லைப்ரரியாக நான் பார்க்கும்போது எனக்கு நூல்களையும் அறிய நூல்களையெல்லாம் கிடைக்காத பல நூல்களையெல்லாம் பெற்று வாங்கி வைத்து என் வீட்டில் தனி தனியே ஒரு அறையினை ஒதுக்கி அந்த அறையில் ஒரு சிறிய ஒரு பெரிய அளவிற்கு ஒரு நூலகத்தை நான் அமைக்க வேண்டுமென்று நினைக்கிறேன் அந்த நூலகத்திற்கு வருகின்ற நூலகத்தை பார்க்கும்போது வருகின்றவர்கள் எல்லோரும் எடுத்து படிப்பதற்கு வசதிகளை செய்துக் கொடுத்து அவர்களுக்கு நூலினை படிக்க ஒரு தூண்டுதலாக இருக்கவேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நூலகத்தை அமைப்பதற்கு எனக்கு போதிய அவகாசத்தை வந்து கடவுள் கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன்